நானும் என்னோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கனா க்ரவுண்டில் விளையாண்டுட்ருந்தோம் அப்போ அவனுக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு அதனால் நாங்கள் எங்கள் சாரை கூப்பிட்டோம் அவர் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போக சொன்னார் அவரே வண்டியில் உட்கார வெச்சு அவனை கூட்டிட்டு போனார் அவர் அவன் கூட நானும் போய்ருந்தேன் அங்கே உள்ளே போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய்ருந்தோம் ஜிஹெச்சில் அவங்க உள்ளேருந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா காலில் ப்ளட்டு போய்ட்டே இருந்தது அவங்க ஃபஸ்ட் எய்டு கூட கொடுக்கவே இல்லை அதனால நான் நாங்கள் வெளியே இருந்த மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எயிட் பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து ஒட்டினோம் அவங்க நாங்கள் என்ன சொல்லியும் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா டாக்டர் வந்தார் வந்து பார்த்துட்டு அவர் என்ன ஏதுன்னு கூட கேக்காமல் ஒரு டேப்லெட் எடுத்து கொடுத்தாரு இது எதுக்கு சார் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் எல்லாம் வலி போகிறதுக்கு தான்ம்ப்பா அப்படினு சொன்னார் ஆனால் அவர் நாங்கள் சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அவனுக்கு காலில் அடிப்பட்டுருக்கா இல்லை என்ன ஏது அப்படினு கொஞ்சம் கூட கேக்காமல் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதனால நாங்களும் அப்டியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் வீங்கிடுச்சு கால் வீங்கி வீங்கின உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவனோட அப்பா அம்மா கூட்டிட்டு போய்ட்டாங்க கூட்டிட்டு போய் அங்கே பார்த்ததுல அவனுக்கு காலில் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்துது இன்ஃபெக்ஷன் எப்படி ஆச்சுன்னு பார்க்கும்போது அவங்க கரெக்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலை நீங்கள் அடிபட்ட உடனே போய் டாக்டரை பார்க்கலையா அப்படினு கேட்டாங்க கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்டு அவனோட அப்பாவும் இல்லை ஸ்கூல்லேருந்து தான் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் இப்படி ஆகிடுச்சு அப்படினு சொன்னாங்க அப்போ வந்து யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்கன்னு சொல்லி அந்த டாக்ட்ரு சொன்னார் ஏன்னா அங்கே போதுமான வசதி எதுவும் இல்லை இடம் கிடையாது மருந்து கிடையாது எந்த விதமான இன்ஜக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட எதுவும் இருக்காது அதனால் அங்கே போகாமல் ஒழுங்கா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முதல்லே வந்து நீங்கள் பாத்திருக்க வேண்டியதானேன்னு சொன்னார் அவங்க தெரியாமல் நடந்திருச்சு சார்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க ஒரு வாரத்துக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் சரியாச்சு அப்படி இருந்தும் அடிப்பட்டது அப்படியே தான் இருந்தது அவன் அப்படியே மருந்து வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டுருந்தான் டெய்லியும் அப்புறம் போக போக அவனுக்கு அந்த காயம் சரியாகிருச்சு